ஹலோ ஆ சொல்லுங்கள் ஓகே ஆ ஓக் சரி ஓகே பேஷண்ட்டுக்கு என்ன ஆச்சு ஃபஸ்ட்டு ஓகே ஃபீவர் எத்தனை நாளாக இருக்குது அவங்களுக்கு ஓகே ஆ ஓகே இப்போ அவங்களுக்கு இங்கே அட்மிட் பண்ணோம்னே கொஞ்சம் பெட்ராக இருக்கா இல்லை சேம் இஷூ அகைன் வந்துட்டு தான் இருக்கா ஓகே ஆமாம் கண்டிப்பாக டாக்டர் வந்து ஒன்ஸ் செக் பண்ணணும் இப்போது கரெண்டா அவங்க அவங்களோட பாடி எப்போ என்ன கண்டிஷன்ல இருக்குது அப்படிங்கறத செக் பண்ணணும் செக் பண்ணிட்டு அதுக்கு அது அது ரிகார்டிங்காக தான் வந்து செக் பண்ணி முடிஞ்சத்துக்கு அப்புறமேட்டு அது சம்மந்தமாக வந்து டாக்டர் வந்து எங்ககிட்ட சொல்லுவாங்க அதுக்கப்புறமேட்டு நாங்கள் வந்து எக் மெடிசன்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகேவா ஃபஸ்ட்டு பேஷண்ட்டை வந்து பார்க்கணும் நேரில் ஆமாம் ஏன்னா பார்க்காம நம்ம கொடுக்க முடியாதில்ல ஸோ அவங்களுக்கு கண்டிஷன்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்கணும் டேப்லெட்ஸ் பவரு எல்லாமே அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்கணும் ஆ சாப்பாடு வந்து ஃபீவர் இன்னும் விடலைன்னா நீங்கள் வந்து இந்த ப்ரெட் அந்த மாதிரி கொடுங்க இட்லீஸ் அந்த மாதிரி கொடுங்க அப்படி இல்லைன்னா ஃபீவர் இல்லைன்னா கொஞ்சம் நார்மலாக பண்ணுங்கள் பட் ஆனால் ரொம்ப ஹெவி ஃபுட்டு வந்து எடுத்துக்க வேண்டாம் வாமிட்டிங் இருந்துச்சின்னால் மேக்ஸிமம் ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அதாவது இந்த லிக்வீட் ஐட்டம்ஸா கொடுங்க அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுங்கள் ஓகேவா ம் ஓகே டேப்லெட் வந்து இப்போதைக்கி நீங்கள் ஹாஸ்பிட்டல் அவங்கள கூட்டிட் கூட்டிட்டு வாங்க வாமிட்டு டக்குன்னு ஸ்டாப் ஆகுறத்துக்கு எதனால் இன்ஜெக்ஷன் மாதிரி எதனால் போடுறோம் அதுக்கப்பறமேட்டு ஃபஸ்ட்டு வாமிட்டிங் ஸ்டாப் ஆயிட்டதுக்கு அப்புறமேட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்களுக்கு ஃபீவருக்கு ஃபர்தராக நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா அது அவங்களோடய பாடி கண்டிஷனை பொறுத்து தான் சொல்ல முடியும் அவங்க உடனே ரெக்கவர் ஆயிட்டாங்கன்னால் ஒன் டேலே அனுப்பி விட்டுருவோம் அப்படி இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் டாக்டர்ஸ் கிட்ட தான் அதை வந்து கன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆமாம் எஸ் சொல்லலாம் பெல் ஹாஸ்பிட்டல் ஓகேவா பாவூர்சத்திரம்ல இருக்குது ம் ஆ நல்லா பார்ப்பாங்க நல்லா கேர் பண்ணி தான் பார்ப்பாங்க முன்னாடியே வந்து அப்பாயிண்மெண்ட் வாங்கிக்கோங்க ஓகேவா ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ம் பண்ணிக்கிலாம் ஃபோன்லயுமே பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த டைம்மிங்கு வருவீங்கன்னு சொல்லுங்கள் டாக்டர் வந்து மார்னிங் டென் டூ ஒன் வரைக்கும் இருப்பாங்க ஈவினிங் வந்து சிக்ஸ் டூ எயிட் வரைக்கும் இருப்பாங்க ஸோ இன் பிட்வீன் இந்த டைம்குள்ள நீங்கள் அது ம் ஓகே அப்படின்னா நீங்கள் மார்னிங் வந்து காமிச்சிக்கோங்க ஆ ஓகே சிஸ்டர் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ம் ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டு பேஷண்டை நேரில் கூட்டிட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்த்து கன்சல் பண்ணிக்கலாம் டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம் ஓகேவா ம் ஓகே சிஸ்டர் தேங்க்யூ ம் ஓகே நான் கரெக்டாக டைமுக்கு வந்திடுங்க ஓகேவா டைமிங் மிஸ் பண்ணிடாதிங்க ஏன்னா அப்பாயிண்மெண்ட் வாங்கிட்டிங்கன்னால் கம்பல்சரியாக வந்து அட்டென் பண்ணணும் ஓகேவா ஸோ ம் ம் ஓகே ஓகே ம் ஓகே வந்துடுங்க ஓகேவா தேங்க்யூ தேங்க்யூ